இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன சிம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஏர்டெல் தான் எங்கூர் ஒரு இன்டீரியர் கிராமங்கிறதனால ஏர்டெல் தவிர வேற எந்த சிம்மும் கிடைக்காது ஜியோ முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஜியோ கிடைச்சிட்ருந்துச்சி ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜியோ வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல ஏர்டெல் மட்டும்தான் கிடைக்கிது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கிடைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம செல்லை பாக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அந்த அந்த சிம்மும் கிடைக்காது மற்றபடி வோடோஃபோன் எக்ஸ்ட்ரா வேற எந்த சிம்மும் இது இது நாள் வரையும் எங்கள் ஊரில் கிடைச்சதில்ல ஏன்னா பக்கத்தில் நியர்பையில் எங்கேயுமே நெட்ஒர்க் இல்லை அதனால வந்து நாங்கள் அதை பயன்படுத்துறதும் ரொம்ப ரேர் தான் ஏன்னா ஏர்டெல் தவிர வேற எந்த சிம்மும் நாங்கள் பயன்படுத்துறதில்லை இப்போ வரைக்கும் இப்போ இங்கேருந்து போகணுன்னா எங்கள் ஊர்லேந்து ஒரு பத்தடி அந்தாண்ட போய்ட்டு அங்கே உள்ள கோவில் கிட்ட மட்டும்தான் டவர் கிடைக்கும் வேற எங்கேயுமே டவர் கிடைக்காது வேற வேற ஒரு எந்த ஒரு சேவையும் இங்கே இல்லை வேற இந்த லேண்ட்லைனோ அந்தமாதிரி எந்த ஒரு சேவையும் இல்லை நெட்ஒர்க் வந்து ஒய்ஃபை வெச்சுருக்கோம் ஒய்ஃபை வெச்சிட்டாலும் நம்ம ஒய்ஃபை வந்து அந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கும் வெளியில் அவுட்டர் சைடுலாம் கிடைக்காது ஏன்னா நான் குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு புக் பண்ணா ஒரு டூ அடி உள்ள இடத்துல மட்டுந்தான் ஒய்ஃபை கிடைக்கிற மாதிரி நாங்கள் வெச்சுருக்கோம் ஏன்னா அது தான் காசு கம்மிங்கிறதுனால மற்றபடி ஏர்டெல் மட்டும்தான் கிடைக்கும் வேற எந்த நிறுவனங்களும் சிம் நிறுவனங்களும் எங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கிறதில்லை